சுற்றுலா பயணிகளுக்கு தினமும் தயாரிக்க கூடிய உணவு வந்து வீட்லருந்தும் தயாரிப்போம் இட்லி புளிசாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வீட்லருந்தே நாங்கள் தயாரிச்சு வச்சுருப்போம் அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ இட்லி தோசை பணியாரம் வடை இதெல்லாம் நாங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு செஞ்சு வீட்லருந்து எடுத்துகிட்டு வந்தும் கொடுப்போம் வேணுங்கும்போது ஹோட்டலில் சமைச்சும் நாங்கள் கொடுப்போம்